இப்போ இருக்க அந்த சின்ன பிள்ளைவோலாம் எங்கே கேட்குதுவோ நம்ம இது பண்ணுன்னா அதை பண்ணுங்குதுவோ புடவ கூட எப்படி கட்டுதுவோ இந்த பொம்பளை பிள்ளைவோல புடவ கட்டுங்கன்னா எதுவும் கட்டுதுவோலா எந்நேரமும் தலைவிரி கோலமாக தான் நிற்கிதுவோ எப்போ பார் அந்த முடியை கட்டுவோம் அதில் ரெண்டு பூவை வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுவோலா அதுக்கு மேலே இந்த பயலுவோ என்ன பண்றாங்கன்னே சட்டை போடுறானுவோலா வேட்டி கட்டுறானுவோலா என்ன பண்றானுவோலான்னே தெரிய மாட்டேங்கிது சுடிதாரை போட்டுக்கிட்டு அது இது வெளிநாட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த பாடு படுத்துறானுவோ அவனுவோ இந்த அவனுவோ என்ன முடி வெட்டுதுவோலா முடி வெட்டுதுவோலா ஒரு ஒரு இதாக ஒழுங்காக இருக்குதுவோலா பிள்ளைவோலாம் படிக்கிற பிள்ளைவோனா படிக்கிற மாரியா இருக்குதுவோ ஒரு பழக்கவழக்கமுமே சரியே கிடையாது அப்போலாம் எவ்வளோ இது இதாக வந்து சட்டை பேண்ட் அப்படின்னு போடுவாங்க வேட்டி கட்டுவாங்க நாள் கிழமன்னா இப்போ நாள் கிழமன்னா என்ன சட்டை அங்கங்க கிழிச்சு விட்டுட்டு என்னென்னமோ ஃபேஷன் அது இதுங்கிதுவோ நம்ம அந்த காலத்திலலாம் எப்படி இது கட்டிருந்தோம் பொம்பள பிள்ளைவோலும் புடவ கட்டுங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னா அது கூட அதுங்களுக்கு கட்ட மடிப்பு கூட எடுக்க தெரிய மாட்டேங்கிது அந்த நிலமைல இருக்குதுவோ பொம்பள பிள்ளைவோ நாளுங்ககிழமனாது கட்டலனா நம்ம எதுக்கு இருக்கோம் இந்த பொண்ணுலாம் பார்த்தா என்னென்னமோ சொல்லுதுவோ புடவ கட்டுறதுக்கு எம்மா ஈசியான வழியோ சொல்லிக்கிட்டிருக்குவோ அப்படி இருந்தும் எதுவும் கட்டுற மாதிரி வந்து எதுவும் தெரியலை நம்ம கலாச்சாரத்தை அந்த அந்த பிள்ளைவோலுக்கு அந்தந்த பெற்ற ஆயி அப்பன்தான் வீட்லருந்து சொல்லி தரணும் அந்தமாதிரி சொல்லித்தந்தாலே நம்ம கலாச்சாரம் ஓரளவுக்கு இது அழியாமல் சீர்கேடு இல்லாமனாலும் இருந்துகிட்ருக்கும் நம்ம இதை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் சும்மா பொங்கல் அன்னைக்கி ஒரு கரும்பை தின்னுட்டு ஒரு பொங்கல் பானையை கிண்டுறதெல்லாம் பெரிய இது கிடையாது நம்ம கலாச்சாரம் அப்படின்னு சொல்லக் கூடாது காலைல எந்திரிக்கிறது வீட்டில இருக்கிற அம்மா அப்பாவுக்கு உதவி பண்ணுறது சமைக்க கற்றுக்கிறது அந்தமாதிரி எதாவது கூட மாட எதாவது வேலை செஞ்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க இது பண்ணிக்கணும் அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் அந்த பிள்ளைவோலுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கம் எல்லாமே வரும்